பிரதான் மந்த்ரி ஆவாஸ் யோஜனா அந்தத் திட்டம் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாதுங்க என் எங்கள் தமிழ்நாட்டு அரசு எங்களுக்கு நிறைய திட்டங்கள் சலுகைகளெல்லாம் வழங்கி இருக்குது அதில் என்னது காப்பீட்டுத் திட்டம் தான் எங்களுக்கு ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருந்துச்சு எங்கள் மாமாவுக்கே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணுன் சொல்லிட்டு அட்மிட் பண்ணிவிட்டோம் கையில் எந்த காசும் இல்லை காப்பீட்டுத் திட்டம் மூலமாக தான் பெரிய ஹாஸ்பிடல்லேயும் நல்ல முறையில் அறுவை சிகிச்சை நடந்துச்சு அதெல்லாம் காப்பீட்டுத் திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை இதெல்லாம் கொடுக்கறாங்க ஆயிர ருபாய் கொடுக்கறாங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டைமில் அந்த மாதிரி இதே மாதிரி திட்டங்களெல்லாம் இருக்குது விவசாய கடனெல்லாம் தள்ளுபடி செய்கிறாங்க நகைக் கடன் தள்ளுபடி செய்கிறாங்க படிப் படிப்பு படிப்புக்கான கடனையும் தள்ளுபடி செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதான் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப ப தமிழ்நாடு அரசு இத்தனை சகு சலுகைகள் வழங்கியிருக்கு அதனால் பிரதான் மந்த்ரி ஆவாஸ் யோஜனா திட்டம் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது